கிராமப்புறங்களில் அதிகமாக வாழை சாகுபடி செய்கிறோம் இந்த வாழை சாகுபடி செய்யும்போது நாங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது அதாவது சித்திரையுமே ஆடி ஆவணியில் காற்றடிக்கும் என்பார்கள் ஆனால் சித்தரையிலேயே காற்றடித்து எங்களை சீரழித்து விடுகின்றன வாழைகள் எல்லாம் முறித்து விடுகின்றன அதனால் சில பிரச்சனைகள் எங்களுக்கு ஆகுது அதனால் மற்ற தொழில் நுட்பங்கள் இன்றைக்கு தினம் வந்து எல்லாம் பூரா மிஷினரியினால் இருக்கிறது இன்றைக்கு உழவு தொழில் வந்து எல்லாம் கால் மாறுறதில் இருந்து எல்லாம் மிஷினரி அதனால வந்து விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை அதனால் விவசாயி இதில் அவைகளுக்கும் கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள்